எங்கள் ஊரில் சுற்றுலா அப்படினு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஆக்ராவில் போய் பார்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் வந்து என்னாது போய் எங்களால் பார்க்க முடியாது ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காரு மும்தாஜ்க்கு வந்து அவர் அவர் அவர் புருஷன் வேறு வந்து தாஜ்மஹாலை கட்டினாரு ஆனால் இங்கே அவங்க அம்மாவுக்காக இங்கே ஒருத்தர் தாஜ்மஹால் கட்டியிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே தாஜ்மஹால் மாடல்லையே கட்டியிருக்காரு இப்போ வரையும் யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு எங்கள் ஊர் சைடில் அம்மையப்பன்னு ஒரு ஊர்யிருக்கு அது உள்ளேருந்து போனோம்ன்னா ஒரு அரை கிலோமீட்டருல தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு அஞ்சு கோடி செலவில் இந்த ராஜஸ்தானோட ராஜஸ்தான்லேருந்து பளிங்கி கற்கள்லாம் வர வச்சு அவ்வளோ ஒரு அருமையாகருக்கு அந்த சுற்றுலாத்தளத்தை வந்து இது வரையும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ தான் வந்து வேலைப் பாடுகள்லாம் வந்து நடந்துட்டுயிருக்கு இன்னும் வேலைப் பாடுகள் வந்து நடந்து முடிஞ்சோனே எல்லாருக்கும் சொல்லுவாங்க அது ஒரு சுற்றுலாதளமாக அறிவிப்பாங்கன்னு நினக்கிறன் நான் போய் ஏன் பேர பிள்ளைவளோட போய் ரெண்டு தடவை பார்த்துட்டு வந்தேன் வெளியிலயே நின்று உள்ளே விடல அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு பூவனூர்ன்னு ஒரு ஊர்யிருக்கு அங்கே வந்து பெரிய கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி அம்மன் தமிழ்நாட்டிலயே சாமுண்டீ தாய் அம்மனுக்கு கோயில்ருக்கிற ஒரே ஊர் வந்து எங்கள் ஊர் பூவனூர் தான் ரொம்ப விசேஷமாகருக்கும் பௌர்ணமி பூஜை அன்னைக்குலாம் அவ்வளோ சிறப்பாக செய்வாங்க பெங்ளூர்க்கு அப்புறம் இங்கே தான் வந்து சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு வந்து இங்கே தான் வந்து செலை இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாறு எங்கூர் சைடு அப்புறம் பார்த்திங்கன்னா மன்னார்குடி கோவில்யிலருந்து குளம் இருக்கு பார்த்திங்களா அந்த குளத்துல வந்து நம்ம தமிழ் நாட்டிலயே மிகப்பெரிய குளத்துல வந்து ரெண்டாவது குளம் வந்து மன்னார்குடி தெப்பக்குளம் தான் அது வந்து ஒரு சுவாரசியமான விஷயம் தான் அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பேர் கைப்பற்றியூர் என்னா கைப்பற்றியூர் அப்படினா அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூணு பேரும் என்னா பண்ணாங்கன்னா ஒரு படகில் அப்படியே போயிவிட்டு வந்துவிட்டு இருந்தாங்களாம் போக போக சிவபெருமானை வந்து வழிபடுறவங்க தானே சிவ சிவா சிவ சிவான்னு கூப்பிடுட்டே போனாங்களாம் சிவபெருமான் என்ன பண்ணாராம் சோதனை வச்சு பார்த்தாராம் என்னா சோதனை அப்படினா வெள்ளத்தை வர வைப்போம் அவங்க மூணு பேரில் யார் வந்து லாஸ்ட் வரையும் மந்தரத்தை வந்து சிவ சிவான்னு சொல்லா சொல்றதை விடாம இருக்காங்கன்னு பார்ப்போம் வச்சாராம் அது வெள்ளத்தை வச்சோனே அந்த படகு வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டுமா அலை மோதிட்ருக்கிறச்சே உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் சிவ சிவா சிவ சிவா சிவ சிவான்னு கத்துனாங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பரும் சம்மந்தரும் என்ன பண்ணாங்களாம் சிவ சிவான்னு சொல்றதை விட்டுவிட்டு எங்களை காப்பாற்றுங்க எங்களை யாராவது காப்பாற்றுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்புறம் வந்து சுந்தரர் மட்டும் வந்து சிவ சிவா சிவ சிவான்னு சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் கரை ஒதுங்கிட்டாங்களாம் சிவ சிவா சிவ சிவான்னு கூப்பிடுட்டு இருந்தார் பாருங்கள் அவரை மட்டும் கரை வந்து ஏறவே இல்லையான் லாஸ்டில் ஒரு இடத்துல இருந்து இப்படி சிவபெருமானே வந்து காட்சியளிச்சி கையை கொடுத்து இப்படி தூக்குனாராம் அதனால் தான் அந்த ஊருக்கு பேர் கைப்பற்றியூர் அது அப்படியே மருவி என்னாச்சு அப்படின்னா பத்தூர் அப்படின்னு ஆணுச்சி பத்தூர் கிடயாது கைப்பற்றியூருங்கிறது தான் அந்த பத்தூரோட வரலாறு அது மாதிரி நிறைய கதைகள்யிருக்கு நிறைய சுவாரஸ்யமான இடம் அங்கே பார்த்திங்கன்னா அது பெரிய கோயில் ஒன்று இருக்கு பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு வந்து தானாகவே வந்து பெருமாள் அங்கே சிலையாகருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு சுற்றுலா தளம் தான் எங்கள் ஊர் சைடில் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆலங்குடி குருபகவான் கோயில் எங்கூர் சைடில் ஒரு சுற்றுலா தளம் எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கண்னு ஒரு கோயில்ருக்கு என் கண் கண்ணையே தானமாக அளிச்சது